தொழில்நுட்ப மாற்றம்ன்னா இப்போ இந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் முதல்ல பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ எது இருந்தாலும் ஒரு கடிதம் தான் அந்த கடிதம் வந்து சேரந்து அந்த தகவலை அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அது ரொம்பவுமே இதாக ஆகும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒரு இறந்துட்டாரு அது செய்தியை சொல்லுணும்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும் இப்போ அப்படி கிடையாது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இது அலைவு தொலைபேசி வந்ததில் இருந்தும் சரி அலைபேசி வந்ததில் இருந்தும் சரி மா மாறிப்போச்சு முழுவதுமா மாறிப்போச்சு அடுத்த நொடியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தகவலை சொல்லுற மாதிரி வந்துருத்து அது பெரிய மாற்றம் அது ஒன்று தான் மிகப்பெரிய என்ன சொல் என்ன சொல்லுறது மாற்றங்கள் ஆனால் அதை தவிர மற்ற எல்லாமே கெ கெடுதலாக தான் இருக்கு ஒரு சிட்டுக்குருவி எல்லாம் வரது அது அந்த பெரிய பெரிய டவர் எல்லாம் வைக்கிறாங்க பாத்திங்கலாம் அதனால ரொம்பவுமே பாதிக்கபடுறாங்க தொழில்நுட்ப மாற்றங்கள் நல்லா இருக்கு ஆனால் அதுக்கு உண்டான மக்களுக்கும் அது பாதுகாப்பாக தான் இருக்கணும்